மீன் பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம தூண்டில் வந்து பயன்படுத்துவோம் தூண்டில் வந்து எப்படி செய்வோம் அப்படின்னா மூங்கில் குச்சியில் மூங்கில் குச்சியில் நரம்பு நூல் வந்து சுற்றி அப்புறம் அந்த நரம்பு நூல் எட்ஜில் வந்து கொக்கி கட்டி அந்த கொக்கியில வந்து மைதா மாவையோ இல்லை இது ஆட்டுகுடல் அப்புறம் மண்புழு இதல்லாம் மீனுக்கு பிடிச்ச உணவுகள் அதை சாப்பிட்றதுக்காக மீன் வந்து அதை சாப்பிடும் சாப்பிடும்போது அந்த மீன் வந்து நம்ம வ தூண்டிலில் வந்து சிக்கிக்கும் அப்படிதான் நம்ம மீன் பிடிப்போம் அதுக்கப்புறம் இன்னோரு வ இன்னோரு வழி வந்து வீச்சு வலையில் மீன் பிடிப்போம் வலை வந்து போ நம்ம கரையில் நின்றோ அல்லது பரிசலில் நின்றோ போட் குறை குட்டையில ஏரியில இது மாரிலாம் போட்ருவோம் போட்டுவிட்டு நம்ம போட்டு மீன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே போட்டோன்னா மீன் ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படியும் மீன் பிடிப்பாங்க தினமும் மீன் பிடிக்கிறதுக்கு செலவு பண்ணுற நேரம் அப்படின்னா ஒரு ரெண்டு மண் நேரம் மூணு மண் நேரம் நம்ம அங்கே இருந்து மீன் பிடிச்சிட்டு வர மாதிரிதான் இருக்கும் அந்தளவுக்கு தான் நாங்கள் மீன்லாம் பிடிப்போம்